இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கி அதுங்க எதுவும் சொல்கிறதுக்கு டைம் இல்லை அதுங்களுக்கு எங்கேயோ ஓடுது ஒடியாருதுங்க ஒன்றுமே சரி வர மாட்டேன்னுது அதுங்களை நினச்சுப் பார்த்தாலும் அதுங்களுக்கு சரியாக தான் இருக்குது படிக்க அங்கே இங்கே போக வர அதுக சொன்னாலும் புரிஞ்சுக்கிற அந்த இது கிடையாது அதுங்களுக்கு அதுங்களை எதையும் சொல்லிப் பார்த்தாச்சு நம்மளே நம்ம பழைய தலைமுறைப்படியே நம்ம செஞ்சுக்கினு வர்றோம் எங்கள் அப்பா அம்மா ஆயா தாத்தா எல்லாம் எப்படி செஞ்சாங்களோ அப்படி தான் செய்வோம் அவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு இது வயதானவங்களுக்கு நல்லா திவஷம் கொடுப்பாங்க நல்லா இதில் போய் காசி அங்கே இங்கே வசதி இருக்கிறவங்க போவாங்க இருக்கிறவங்க ஐயரை கூப்பிட்டு அவங்க சத்துக்குத் தகுந்த மாதிரி செஞ்சுருவாங்க ஒருச ஒரு வருஷத்துக்கு ஒரு இது நானும் நல்லா சாமி கும்பிடுவேன் வெள்ளிக்கிழம வந்தால் அமாவாசை கிருத்திகை வந்தால் நல்லா வீடு வாசலெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி இது மஞ்சள் குங்குமம் வெச்சு கோமியம் தெளித்து எல்லாம் செய்வோம் முடிஞ்சது வரைக்கும் எல்லாம் செஞ்சு சாப்பாடும் படைப்போம் விநாயகருக்கு சஷ்டி படைப்போம் வேறு எல்லாமே சாமியை பக்தியோடு கும்பிடுவேன் எல்லாம் செய்வேன் முடிஞ்சதனாக்கால் நாலு பேருக்கு எதுவும் கொடுப்பேன் இருக்கிற இருக்கிறத வைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி படைச்சிருவேன் இதுதான் நமக்கு இது பழைய தலைமுறை இதுதான் சரியாக இருக்குது